தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக் கூடிய சுற்றுலாத்தலங்களில் மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வத்தல்மலை பேரையூர் இவை இரண்டும் நம்ம தர்மபுரி மாவட்டத்தினுடைய சுற்றுலாத்தலங்களில் மிக முக்கியமானது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி என்பது கர்நாடக மாநிலத்தில் இருந்து உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் ஒகேனக்கல் காவிரி ஆறு கடந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு செல்கிறது இந்த காவிரி ஆற்றினுடைய மிக முக்கியமான ஆறு என்பது இந்த ஒகேனக்கல் மிகப்பெரிய நீளமான ஆறு தமிழ்நாட்டில் அதிகமான பாசன வசதியைக் கொண்டது

திருச்சி ஈரோடு இதுப் போன்ற மாவட்டங்களுக்கு அதிகமான தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஆறு இன்னும் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி என்பது அனைவரும் மகிழ்விக்கக் கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் இந்த சுற்றுலாத்தலத்தில் அதிகமாக வெளிநாட்டு வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் இருந்து வந்து இ இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒகேனக்கலில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தோன்னா மீன் அனைத்து வகையான மீன்களும் இங்கு கிடைக்கும் சூடாகவும் சுவையாகவும் தினமும் கிடைக்கிற கிடைத்துக் கொண்டிருக்கிறது வருகின்ற பயணிகள் படகு சவாரி செய்கிறார்கள் படகு சவாரி முடிந்த பிறகு சுவையான மீன் உணவுகள் கிடைக்கக் கூடியது அடுத்தது பார்த்தோன்னா வத்தல் மலை நல்ல மலைப் பிரதேசமான ஒரு இடம் நல்ல சிறப்பு வாய்ந்தது மக்களுக்கு நல்ல குளிர்ச்சியை குடுக்கக் கூடிய ஒரு இடம் அதற்கடுத்தாற் போன்று தீர்த்தமலை இது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் அரூர் பகுதியில் இருக்கக் கூடியது புனிதமான இடம் அதனைத் தொடர்ந்து அதியமான் கோட்டையில் இருக்கக் கூடிய அதியமான் ஔவைக்கு நெல்லிக் கொல்லி நெல்லிக்கனி கொடுத்த ஒரு இடம் ஔவையார் வாழ்ந்த இடம் இதை விட வேறு ஏதோ ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோசமாக குளிக்கக் கூடிய ஒரு இடம் அதிகமான மக்கள் பயணிகள் தினமும் வந்து சென்று இருக்கிறார்கள் இச்சுற்றுலாத்தலத்தில் நல்ல வண்ண மீன் காட்சியகம் முதலைப் பண்ணைகள் பாம்புப் பண்ணைகள் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பூங்கா படகு சவாரி இப்படி அனைவரையும் மகிழ்விக்கக் கூடிய அளவில் மிக அதிகமான நிலப்பரப்பில் கொண்டது இது மட்டுமல்லாமல் தருமபுரி மாவட்டம் தமிழகத்தின் மிக சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கிறது தென்பெண்ணை ஆறு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு எல்லைப் பகுதியாக தர்மபுரி மாவட்டத்தினுடைய பகுதிகள் இருக்கிறது இதுவும் ஓரளவுக்கு தர்மபுரி மாவட்டத்திற்கு பயன்பாட்டு பயன்பாடு விளவிக்கக் கூடிய அளவுக்கு இருக்கிறது இது சுற்றுலாத்தலங்களில் மிக முக்கியமாக ஒகேனக்கல் அதியமான் கோட்டை தீர்த்தமலை வத்தல் மலை இவைகள் அனைத்துமே மிக ஒரு நல்ல மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் சுற்றுலாத்தலமாக இருக்கிறது நன்றி வணக்கம்